குதிரை மேலே சவாரி செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கனா முதல்ல குதிரய நல்லா பார்த்துக்கணும் அதுக்கு வேளா வேளைக்கு சாப்பாடு போட்டு அதுக்கு உடம்பு சரில்லனா எதனா டாக்டர்கிட்ட இட்டுன்னு போய் அதை குணப்படுத்தி அதை தினமும் குளிப்பாட்டி அது நல்லா சுத்தப்படுத்தி அதுக்கு தினமும் நல்ல சாப்பாடாக கொடுத்தாதான் கொடுத்து அதை நல்ல பாசமாக பார்த்துகுனா தான் அந்த குதிரயும் உங்களை தான் முதுகு மேலே ஏறி சவாரி செய்ய விடும்